இப்போ பார்த்தீங்கனா எல்லா துறையுலுமே ஊழல் இருக்குங்க முக்கியமாக சுகாதாரத்துறையில் ரொம்பவே ஊழல் இருக்குதுங்க அதனால்தான் வந்து இத்தனை வியாதிகள் காய்ச்சல்லாம் வந்து பரவிட்டுருக்குது இது பரவுகிறத வந்து ஆரம்பத்தில் தடுக்குறத்துக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை முதலாவது அதனால்தான் வந்து இவ்வளோ வேகமாக பரவுது நாங்கள் இருக்கிற ஏரியாவுலலாம் பார்த்தீங்கனா வந்து வீட்டு முன்னாடியே வந்து சாக்கடைதாங்க அது வந்து குலோ மூடியும் வச்சிருக்கமாட்டாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து அதை கிளீன் பண்ணுனாங்கனால் அந்த சாக்கடை சுத்தம் பண்றப்போ அதை வாரி வந்து வீட்டு முன்னாடியே வச்சிட்டு போய்டுவாங்கங்க அதை எடுக்கறதுக்கு எப்படியும் அவங்க ஒரு வாரமாவது டைம் எடுத்துப்பாங்க அது அதுக்குள்ள அதுலேருந்து வர கொசுக்கள் எல்லாத்து மூலமாக வந்து நிறைய வியாதிகள் பரவ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதை நாங்கள் எந்த முயற்சி பண்ணிணாலும் அதை சரி பண்ண முடியமாட்டேங்குது ஆனால் சு அங்கே நகராட்சிலருந்து அவங்க எதுவும் அவங்க சத்தம் போட்டாங்கனால் அந்த சமயம் மட்டும் பார்த்தீங்கனா வந்து அந்த குப்பையெலாம் வாரி எடுக்கிற மாதிரி என்னையவே ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க ஃபோட்டோ எடுத்து அந்த சமயம் அனுப்ப சொல்லுவாங்க அவங்க சொல்லுறப்போ மட்டுந்தான் வந்து அந்த இடத்துல வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் மத்த நாள் பார்த்தீங்கனா பத்து நாள் அதுபாட்டுல அந்த சாக்கடை வாரி வச்சிருந்தாங்கனால் அது காஞ்சு அதில் வர அந்த வாசனைலாம் வந்து உண்மையில் நம்ம சுவாசிக்கிறப்போ உண்மையில் நமக்கு எல்லா ஒரு பிரச்சனையும் வரதுக்கு உண்டான அறிகுறியாகதான் இருக்கும் ஆனால் இதலாம் வந்து யாருமே சரி பண்ணமாட்டாங்க அந்த வந்து சரி பார்க்குறதுக்கு அந்த மேல் அதிகாரிகள் வரும் போது மட்டும் அவங்க அந்த மாதிரி சுத்தம் பண்ணி பிளீச்சிங் பவுடர்லாம் போட்டு அவங்க வந்து சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி ஒரு மேலோட்டமாக காட்டுவாங்கங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க டே அனுதினமும் அவங்க அதை சுத்தம் பண்றதும் இல்லை அதை அவங்களுக்கு சுத்தமாக வச்சுக்கிறதும் இல்லைங்க குப்பையெலாம் பார்த்தீங்கனா வீட்டு முன்னாடி இருக்கும் ஆனால் அவங்க எடுக்கமாட்டாங்க அந்த அந்த இடத்துல வந்து குப்பையில் கொண்டு போட்டால் மட்டுந்தான் அதை எடுத்து போடுறதுங்க குப்பை கொட்டுறப்ப கூட பார்த்தீங்கனா நிறைய குப்பை கிழே விழும் ஆனால் அவங்க அதலாம் கண்டுக்கவும் மாட்டாங்க அதை எடுத்துவைங்கனாலும் வைக்கமாட்டாங்க ஏன்னா அது பறந்து பறந்து எல்லா பக்கமும் போய் அதனாலயே நிறைய வியாதி பரவுதுங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுனா அவங்க சொ மேல் அதிகாரிகள் வந்து அவங்கள நல்ல சரியாக அவங்கள இது பண்ணாங்கனால் வந்து இவங்க ஒழுக்கமாக வேலை பார்ப்பாங்க ஆனால் அவங்க எந்த ஒரு இதுவும் எடுக்காத நடவடிக்கையும் எடுக்காததுனால் இவங்க வந்து இந்த சுத்தம் பண்றதுலேயும் வந்து இத்தனை அவங்க ஊழல் பண்ணிட்டுருக்கிறாங்க அதுமாதிரி ஆனால் அங்கே ப பணம் வந்து அரசாங்கத்துலேருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் அந்த நோம்பி நாட்களில் பார்த்தீங்கனா எல்லாருக்கிட்டயுமே வந்து இவ்வளோ பணம்னு வசூல் பண்றாங்க பணம் கொடுக்குறத கூட சந்தோஷமாக கொடுக்கலாம் ஆனால் அவங்க வேலையை வந்து அவங்க கரெக்டாக செஞ்சால் நாங்கள் மனபூர்வமாக அதை கொடுக்குறத்துக்கு நாங்களும் தயாராகருக்குறோம் ஆனால் எங்கள் நாங்கள் இருக்கிற வசிக்கிற பகுதியில் வந்து சுத்தங்குறது கொஞ்சம் கூட எள்ளவுமில்லைங்க ஏன்னா எல்லாமே வந்து குப்பை அப்புறம் அந்த கொசுக்கள் எல்லாம் பரவுது வியாதியும் வருதுங்க அதனால் சுகாதார துறையில் கண்டிப்பாக ஊழல் இருக்குதுங்க